வீட்டில் வந்து எல்லாமே காய்கறிகளை வந்து நம்ம வெளியே துட்டு கொடுத்து தான் வாங்குகிறோம் ஆனால் நம் வீட்டுக்குள்ளே செய்யலாம் வந் செய்யலாம் எல்லாமே ஏன் செய்யலாம்னால் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் இதை மாதிரி கீரை வகைகளெலாம் வந்து நம்பளே வீட்டிலேருந்து கொஞ்சமாக இடமா இருந்தால் கூட நம்பளே எல்லாமே புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாவே எல்லா காய்கறிகளும் சாப்பிடலாம் ஏன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உரங்கள் இருக்குது நம்ப வந்து துட்டு கொடுத்து போடுற உரம் வந்து எல்லாம் உடம்பு வந்து கெடுதல் ஆயிடுது ஆனால் நம்ப வீட்டுக்குள்ளையே செய்யலைன்னா ஏன் அப்படி சொன்னால் பழுதானால் வாழப்பழங்கள் காய்கறிங்கள் பழங்களை இதெல்லாம் வந்து சேகரிச்சு ஒரு மண்ணுக்குள்ளே வந்து பொதைச்சி வச்சுட்டு இருந்தோன்னால் அதுங்க வந்து அப்படியே உரமாக ஆயிடுது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு செடிங்களுக்கு நம்ம போட்டால் கண்டிப்பாக நல்ல விளைச்சல் தருது நல்ல காய்கறி இருக்குது ஆனால் நம்ப என்னாப் பண்ணுறோம் அதெல்லாம் தவிர்க்கிறோம் அதே கிராமத்தில் வந்து எரு இருக்குது மாட்டு சாணி அதுவும் அது செய்வாங்க அதே போல் வந்து மாட்டு கொழம்பறதை புடிச்சுக்கூட அது தேவைந்த மாதிரி உரங்களும் தயாரிக்கிறாங்க ஆனால் நம்ப நம்ப யாரும் அந்தமாரி செய்கிறது கிடையாது எல்லாம் துட்டு கொடுத்தா எல்லாம் மருந்து வாங்கி அழுத் தெளிச்சிடுறோம் தெளிச்சோடன்னே என்னா பண்றது அது இருக்கிற சத்து எல்லாமே போயிடுது ஆனால் நம்ப வந்து அதுமாதிரி செய்யக்கூடாது வீட்டில் இருந்தாலும் எல்லாம் நம்பளே சே சேஃப்டி பண்ணிக்கலாம் எப்படி இந்த மாட்டு காய்கறிங்களை பழங்களாம் வீணாக போகிறதுலேருந்து சேர்த்து ஒரு ஒருக்கா பக்கெட்டில் வச்சுருந்துக்கூட அதை உள்ளே போட்டாவே அது வந்து அப்படியே ஒரு அழுகிப்போயிடும் அது வந்து என்ன பண்ணலாம் அப்படியே ஒரு ஸ்மெல் வரும் வந்தாலும் அதை நம்ம என்னா பண்ணணும் அதை உஷாரா பதம் பார்த்து வச்சுருந்தோன்னா எல்லா செடிங்களுக்கும் நல்ல சு சுவையான காய்கறியும் சுவையான கீரை வகைகளும் நம்ம கண்டிப்பாக சாப்பிடலாமே நம்பளால் முடியும் அது முயற்சி எடுத்தால்